என்ன நாங்கள் வேலை பார்க்கும் போது நிறைய பறவைகள் வெளிநாட்டு பறவைகளெலாம் ஒரு சி ஒரு சில பறவைகள் வந்திருக்கு அது கொஞ்சம் நாள் தான் இங்கே தங்குது திரும் மழை நாள் மட்டும்தான் அங்கே இருக்குது அது முட்டை இடப்போ வளர்ச்சிக்காக தான் தமிழ்நாட்டுக்கு வருது பாக்கியெலாம் ப திரும்ப ரிட்டர்னு போய்விடுது நாங்கள் வந்து இங்கே மயில் நிறையா உருவாகிட்ருக்கு இந்த மயிலெல்லாம் பார்த்துட்ருக்கறோம் சில இடத்துல வ மயில் கொஞ்சம் முட்டை இட்டு குஞ்சு பொரிச்சுட்ருக்குது அதாவது கொ வயலெல்லலாம் வந்து கொக்கு நாரை எல்லாம் வந்து முட்டை இட்டுக்கிட்டு வ குஞ்சு பொரிச்சுக்கிட்டு வளர்ந்துட்ருக்கு அதெல்லாம்தான் அப்புறம் அங்கேன்னா சிட்டுக்குருவியெலாம் இருக்குது நிறையா வளர்ச்சி வ பனை மரத்தில் கு மு தே வ அறுவடை சீசனில் சிட்டுக்குருவி இருந்துக்கிட்டு குஞ்சு பொரிச்சுக்கிட்டு முட்டை இட்டுக்கிட்டு குஞ்சு பொரிச்சுட்ருக்கு கருப்பு காட்டிலே இருக்கிறனால நிறைய சிட்டுக்குருவிகள் நிறையா வளர்து வளர்ந்துட்டு வருது நெல் வ விளச்சலு இது இதில் சிட்டுக்குருவி இருக்குது அதில் தான் கொக்கு நாரைகள் நடவு நட்ட மா ஒரு மாதத்துலேந்து க கொக்கு வந்து ந நாடும் வளர்ந்துட்டு நிறையா வளருது மயில் வந்து ப க மயிலும் நிறையா கா காட்டுக்களில் மயில் பக்கத்தில் மயில் வந்து வளரிக்கிட்டு வளர்ந்துட்ருக்கு இங்கே அப்படின்